இப்போ நம்ம ஒரு நாட்டில் தொழில்நுட்பம் கல்வி கல்வியெல்லாம் வந்து ஆரம்பத்தில் திண்ணை பள்ளிக்கூடமாக தான் இருந்துச்சு காமராஜ் முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிராமம் தோறும் ஒரு பள்ளிகளை அமைச்சிக்கிட்டுந்தாரு அப்டி அமைச்சிட்டு வரும்போது அவரு ஆரம்ப காலட்டத்திலேலலாம் வந்த வந்தோன்னா சம்பளம் இப்போ சம்பளம் கட்டி படித்தாங்க அப்போ அதாவது இப்போ இப்போ அரை சம்பளங்கிற அரை சம்பளங்கிறது முழு சம்பளங்கிறது கல்விக்கெல்லாம் வந்து அப்போ கல்வி சம்பளம் கட்டி தான் படிக்கணும் இப்போ வந்து எல்லா கல்வியும் இலவசம் ஆக்கினாரு காமராஜ் வந்ததுக்கப்புறம் அந்த கல்வியெல்லாம் வந்து இலவசம் ஆக்கி அந்த கல்வியை மக்கள் எல்லோரும் கற்று எல்லாம் கற்றவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த கல்விகளை அதிகமாக ஊக்குவித்தாங்க தொழில்நுட்பத்தில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்போல்லாம் தொழில்நுட்பம் ஒரு செய்தியை இன்னொரு இடத்துல இன்னொரு செய்தியை தெரிவிக்கணும்னு சொன்னால் ஆரம்ப காலக்கட்டத்தில் டெலிஃபோன்னு இருக்கும் அந்த டெலிஃபோன்னு வந்து மொதல் நாள் ட்ரிங்கிங் ட்ரங்க் கால் புக் பண்ணோம்னா அப்புறம் பேசணும் இல்லாட்டி ஒரு செய்தியை இன்னொரு செய்தியை கொண்டுப் போகிறத்துக்கு பேப்பர் வாயிலாக நியூஸ் வாயிலாக அப்போ ஆல் இந்தியா ரேடியோ இருந்துச்சு ஒரு செய்தி தெரியணும் போகணும் வரணும்லாம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்துக்கு வந்து நீங்கள் என்ன ஒன்று நாட்டில் நடக்கும் சொன்னிங்கன்னா அந்த தொழில்நுட்பம் அப்படி அப்படியே எல்லாம் கணினி மயமாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசும் வந்து அது எந்த அரசுனு குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு அரசும் வந்து அவங்கவுங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அது காலப்போக்கில் அப்படியே மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு செய்தியை உடனுக்கொடனே போட்டி போட்டுக்கொண்டு இப்போ நடந்துக்கிட்டு வருது இப்போ நான் வந்தெல்லாம் செல்ஃபோன் வச்சுக்கிட்டெல்லாம் பேசினதே கிடையாது அதுவும் பட்டன் செல்லு தான் என்கிட்ட இருக்குது இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த படிக்கிற அந்த கொரோனா வந்த காலத்தில் அவங்கவுங்களும் பள்ளிக்கு போக முடியலைன்னு சொன்னோடனே வீட்டில் எல்லோருக்கும் அவங்களுக்கு இந்த கைப்பேசியை வாங்கிக் கொடுத்து டச்சி செல்லு வாங்கிக் கொடுத்து அது பேசுகிற போது இப்போ நம்மளலாம் விட இந்த பிள்ளைங்கள் வந்து ரொம்ப அறிவாற்றல் அதிகமாக முதிர்ச்சி அடைஞ்சவங்கெல்லாம் இந்த கைப்பேசியை வச்சுக்கிட்டு அவங்க அவ்வளவு தொழில்நுட்பத்துல பேசிட்டு இது பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் வந்து அவங்கவுங்களும் ஒரு திட்டங்களை கொண்டு வந்து தொழிலில் ஊக்குவிக்கிறது இப்போ வந்து இந்த கணினி மயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இப்போ நிறையா அந்த டைடல் பார்க்குகள் கொண்டு வருவாங்க தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சி இப்போ எதாயிருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம ஒன்று ஒன்றோட ஒன்று இணைத்து தான் வரணும் ஒருத்தர்ட்ட ஒரு ஒரு இப்போ என்னுது என்ன போட்டிங்க என்னுடைய ஜாதகத்தை எடுக்கிற மாதிரி என் பேரை போட்டிங்கன்னா என்கிட்டேருந்து இருக்கிறது அப்படியே எல்லாம் ரொட்டினாக எல்லாம் வந்துடுது அதுமாதிரி ஒரு நபர்ட்ட இந்தியாவில் உள்ள நபர் கிராமத்தில் உள்ள நபர் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அது எங்கெங்கே வர சொல்ற அவ்ளவும் இப்போ தொழில்நுட்பத்தில் வந்துடுது கல்விலேயே வந்து நிறையா மாற்றங்கள் அப்போ வந்து விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலை வரும் கற்று வந்தால் பிடின்னு அப்போ சொல்வாங்க விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வினா இப்போ கல்வி எல்லாம் எல்லாம் கணினி மயமாகிடுச்சி எல்லோரும் வந்து அதிகமாக மக்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து அதிகமாக ஒரு பணி சுமையெல்லாம் ஏற்றுறாங்க அப்போ நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் வந்து இவ்வளவு இருக்காது அப்போல்லாம் நீதி போதனைனு ஒரு வகுப்பு இருக்கும் விளையாட்டுக்குனு இருக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து இருந்தேன் ஒவ்வொரு அரசியல் தொழில் தொழிலதிபர்லாம் இப்போ வந்து நிறைய முதலீடு செஞ்சு அவங்கவுங்களும் ஒரு தொழில் கொண்டு வந்துக்கிட்டு இப்போ எல்லாத்திலேயுமே போட்டிபோட்டு எல்லா துறையிலும் தொழில் வந்து போக்குவரத்து வந்து முந்தி சாலை போக்குவரத்து மட்டும் தான் இருந்துச்சு இப்பலாம் வந்து இது ரயில் மொகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மெட்ரோ ரயில் அந்த ரயில் எவ்வளோவு வேகமாக வருது அடுத்த நாடுகளுக்கு ஜப்பான் நாடு போட்டிபோட்டு கொண்டு இப்போ ஒன்று ஒன்றையும் தயார் பண்ணுறோம் ஆகாயம் மார்க்கம் நீர் நீர் வழியில் கப்பல் போக்குவரத்து அதுமாரி நிறையா போக்குவரத்து எல்லாமே இருக்குது இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலியும் போய் சேலம்ல ஒரு உருக்காலை ஒவ்வொரு எடத்துலேயும் தொழில்லாம் வருது பார்த்திங்களா தொழில்பேட்டை இதெல்லாம் வருது இப்போ அப்பயே வந்து சொல்வாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துலேயே காமராஜர் இங்கே வந்து இங்கே பிஹச்இஎல் திருவெறும்பூர் பிஹச்இஎல் காவேரி அந்த தண்ணியை கலந்துதான் அந்த இடத்தையே எங்கள் பிஹச்இஎல் போட்டார்னு சொல்வாங்க அவ்வளோ ஒரு பெரிய வளாகம் அந்த பாரத் ஹெவி எலெக்ட்ரானிக்கல்ங்கிறது திருவெறும்பூரில் இருக்கிறது அதுமாதிரி அது ஒன்று தான் இப்போ இந்த ஏரியாவுக்கே அது தஞ்சாவூருக்கு வந்து அப்போது வந்து மருத்துவ கல்லூரி அப்பயே வந்து காமராஜர் நாடார் அவர் முதல்வராக இருக்கிற போதே அது வந்து உண்டாச்சி அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய பதவி காலத்தில் அதை அதையும் கொண்டு வந்து புகுத்தி நிறையா எல்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க இப்போது வாழ்க்கையில அதனால் தான் மக்களுக்கு நிறைய மாற்றங்கள் எந்த இடத்துக்கு போகணும் வரணும்னா எல்லா எடத்துக்கும் உடனே போக முடியுது வர முடியுது செய்தியை ஒரு செய்தி இப்போ நம்ம வந்து என்ன நடக்கிறோமோ அடுத்த செகண்ட்டு இங்கே பாத்துக்கிறோம் அதுவும் வெளிநாட்டில் நம்ம பிள்ளைங்க வேலையில் இருந்தால் கூட அந்த இப்போ இந்த இப்போ நான் கைப்பேசி பேசிட்டுருக்கேன் பார்த்திங்களா இதில் வந்து நேரடியாக பேசிக்கிற மாதிரி எல்லாம் காலக்கட்டத்தில் ரொம்ப மாற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டு இது இது இன்னும் எவ்வளோ மாற்றங்கள் வரப் போகுதுங்குறது இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வருது